எங்கள் கிராமத்தில் இறுதி சடங்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு இறந்த அன்னிக்கி வீட்டில் எதுவும் சமைக்க மாட்டோம் ஃபஸ்ட் த்ரீ டேஸ் வீட்டில் எதுவும் சமைக்க மாட்டோம் வெளியேயிருந்து யாராவது கொண்டு வந்து ஃபுட் கொடுப்பாங்க இறந்த மூணாவது நாள் அதாவது அவங்க இறந்து எடுத்துட்டு போனதுக்கப்புறம் மூணாவது நாள் வந்து வீடை ஃபுல்லாக கிளீன் பண்ணி அப்புறந்தான் வெஜ் நான்வெஜ் எதுவும் சமைக்க மாட்டோம் வெஜ் மட்டுந்தான் ஃபுல்லாக சமைச்சி வரவங்க எல்லாருக்கும் மூணாவது நாள் இது இறந்த அன்னிக்கி வந்து பார்க்காதவங்க எல்லாரும் மூணாவது நாள் வருவாங்க வந்து துக்கம் அனுசரித்துட்டு போவாங்க அவங்க எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு சாப் சாப்பிட வெச்சு அப்றம் அவங்க இறந்தவங்கள பொதைச்சாங்க இல்லையா அங்கே போய் சாமி கும்பிட்டு அங்கே சாப்பாடு வெச்சிட்டு வருவோம் அதுக்கப்றம் பத்தாவது நாள் காரியம் பண்ணுவாங்க பத்தாவது நாள் காரியத்தில் அப்பவும் அன்னிக்கும் நான்வெஜ் சமைக்க மாட்டோம் வெஜ் மட்டுந்தான் குஸ்கா குருமா சமைப்போம் அப்றம் முப் இருபதாவது நாள் காரியம் பண்ணுவோம் அன்னிக்கு வந்து ஸ்வீட் ரைஸ் மட்டுந்தான் ஸ்வீட் ரைஸ் பண்ணி எல்லாருக்கும் கொடுப்போம் நாங்களும் சாப்பிடுவோம் இறந்தவங்களுக்கு படைச்சிட்டு அதுக்கப்றந்தான் நாங்கள் சாப்பிடுவோம் சாமி கும்பிடுவோம் அப்றம் நாற்பது நாள் காரியந்தான் நாற்பது நாளா நாளைக்கு தான் நான்வெஜ் சமைப்போம் நான்வெஜ் பிரியாணி சமைச்சு ஃபார்ட்டி நாற்பதுனாவது நாற்பதாவது நாளுங்கிறதுனால் நாற்பது டப்பாவில் பாக்ஸ் ரொப்பி ரைஸ் ரொப்பி கொண்டு போய் ஏரியாவில் இருக்கறவங்க ஏழையாக இருக்கறவங்க புவர் பீப்பிள்சுக்கு எல்லாருக்குமே அந்த பாக்ஸ் ஓ பாக்ஸ் ஃபுல்லாக பாக்ஸோடு சேர்த்து அந்த ரைஸை கொடுத்துட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு வரவங்களை சாப்பிட வெச்சுட்டு அதுக்கப்றந்தான் மீதி இருக்கிறத ஃபார்ட்டி பாக்ஸ் ரொப்பி குடுத்துட்டு வருவோம் இப்படி தான் எங்கள் ஊர் சைட் பண்ணிட்டிருக்கோம்